எங்களுக்கு தோ சு குவாட்ரஸில்தான் என் பையன் இருக்கிறான் ரொம்ப இடம் இருக்குது நாங்கள் காயெல்லாம் நிறையா போடுவோம் காய் தக்காளி வெங்காயம் இது கடலை எல்லாம் போட்டு நல்லா வந்துச்சு அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களே எப்படிம்மா நீங்கள் இதெல்லாம் போடுறீங்கன்னு கேட்பாங்க நான் நல்லா மண்ணை தோண்டி எடுத்துவிட்டு தண்ணி நல்லா சதசதன்னு விட்டு பிறகுதாம்மா செடியை வைக்கணும் அப்போதான் நல்லா வரும்னு அவங்கக்கிட்ட சொல்லுவேன் அப்படியாம்மா நானும் அதேமாதிரி செய்கிறேம்மா அப்படின்ட்டு எல்லா காயும் அவங்களும் வைப்பாங்க வெண்டக்காய் நாட்டு வெண்டக்காய் நட்டோம் ஒரு தடவை ரொம்ப பெரிசா நல்ல நீளமாக பெரிசா வந்துச்சு நாங்கெளெல்லாம் பக்கத்தில் எல்லாம் கொடுத்துச்சி என் மருமகள் யா யாரும்மா வைச்சாங்க நான் எங்கள் அ அத்தையும்தான் வைச்சோம் நல்லா வந்துச்சு அப்படின்னு எல்லாத்துக்கும் குடுத்துச்சு காய் எங்கள் மருமகள் அவங்களும் அவங்க தோட்டத்தில் இருக்கிறதை கொடுப்பாங்க கீரை காய் அவரக்காய் எல்லாம் போடுவோம் பொடலங்காய் பாவக்காய் ரொம்ப இதாக பெரிசா வரும் நல்லா குட்டி பாவக்காயும் வரும் பெரிய பாவக்காயும் வரும் நல்லா தண்ணி நல்லா ரெண்டு நேரம் விட்டுருவோம் நல்லா காய் நல்லா வந்துச்சு எல்லோரும் உங்க காய் மாதிரி எங்கள் தோட்டத்தில் வரமாட்டேங்குதுன்னு கேட்குறாங்க நானும் இது மாதிரி செய்யும்மா வந்துடும் அப்பிடின்னு சொன்னேன் பக்கத்தில் இருக்கிற பெண்ணும் அதே மாதிரி இப்போ செய்து சொல்லும் ஃபோன் பண்ணி சொல்லுது அம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சேன் நல்ல காய் வருதும்மா அப்படின்னு சொல்லுது சரிப்பா அதே மாதிரி செய் அப்பிடின்னு சொல்கிறேன் இனிமேல் இந்த மாதமும் இப்போ இங்கேயே இருக்கிறனால அங்கே போய் காயெல்லாம் வைக்க முடியலை தண்ணி விட முடியாமல் காஞ்சு போகுது என் பிள்ளைங்க அங்கே லீவில் போகும்போதுதான் என் மருமகள் சொல்லுச்சு அப்போ மாதிரியே இங்கே திரும்ப காயெல்லாம் வைக்கணும்மா அப்படின்னு சொல்லுது அதே மாதிரியே வைக்கலாம்மான்னு நானும் சொல்லியிருக்குறேன்